முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதிமூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு